அண்ணா இங்கே வண்டி புக் பண்ணுற இடம் எங்கண்ணா இருக்கு முன்பதிவு பண்ணுற இடம் அதாவது நான் எனக்கு ஒரு கோயில் விசேஷம் ஒன்று இருக்குங்கண்ணா வண்டி வேணும் அது எங்க பதிவு பண்ணுற இடம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கிலாமாங்கண்ணா ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு அரை ஒரு அரை கிலோ மீட்ரு போனால் போதுமாங்கண்ணா அந்த கோயில் பக்கத்தில் இருப்பாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா நான் பார்த்துக்கிறேங்கண்ணா அண்ணா எனக்கு ரெண்டு வண்டி வேணுங்கண்ணா ஆ ஒரு ஃபோர் வீலர் வேணுங்கண்ணா கோயிலில் விசேஷங்கண்ணா அதனால சரின்ட்டு இங்கே புக் பண்ணிட்டு போயிரலாம் முன்னாடியே அப்படின் சொல்லட்டுங்கண்ணா ஆ சரிங்கண்ணா அண்ணா வாடகைல்லாம் எவ்வளோங்கண்ணா வரும் ஓ அந்த திருப்பதி வரைக்கும் போகணுங்கண்ணா அதனாலதாங்க சொ ஒரு நாலாயிரம் வருமாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ரெண்டு வண்டி வேணும் எயிட் தௌசண்ட் நான் பே பண்ணிடுறேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஒரு ரெண்டாம்தேதி வாக்கில் வேணுங்கண்ணா ஒரு வெள்ளி கிலம எங்கள் ஃபேமிலியோட போகறனால ரெண்டு வண்டி வேணுங்கண்ணா அதனாலதாங்கண்ணா கேட்டேன் ஆ சரிங்கண்ணா தேங்க்கியூங்கண்ணா ரெண்டாம்தேதி கன்ஃபாமாக வந்துருங்கங்கண்ணா ஆ சரிங்கண்ணா